எங்கள் பகுதியில் ஹிந்து மதத்தினர் அதிகப்படியான சடங்குகளை பின்பற்றுகிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் சமைச்சி கூழ் ஊத்துகிற திருவிழா செய்வாங்க முனியப்பன் கோயிலில் ஆடு கோழியெல்லாம் வெட்டி பலி கொடுத்து அதில் சமைச்சு உணவு சாப்பிடுவாங்க இது இங்கே இருக்கக்கூடிய இந்து அவர்களினுடைய குறிப்பான சடங்காக இருக்குது அவர்கள் இந்த கோயில்லெல்லாம் பிராத்தனை செஞ்சு ஒரு திருவிழாவை போல நடத்துகிறாங்க எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய தர்காவில் சந்தனக்குடம் தூக்குகிற சடங்கு செய்வாங்க இது வருஷத்தில் ஒரு முறை செயகிறாங்க இதுல அதிகப்படியான மக்கள் எல்லாம் கூடி இருந்து சந்தனக்குடம் எடுத்து இனிப்பு எல்லாம் பிரசாதமாக வழங்கி அந்த தர்காவை போய் பார்த்துட்டு வருவாங்க இது மட்டுல்லாமல் நிறைய சடங்குகள் இங்கே பின்பற்றப்படுது